ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாம் சொல்லுங்கள் நீங்கள் ஆ ஓகே என்ன மாதிரியான சைக்கிள் கியர் சைக்கிளா ஓகே இப்போ நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க ஹலோ உங்கள் அட்ரஸ் தெரிஞ்சுக்கலாமா ஓகே ஆ இது பைசைக்கிள் நாங்களே டெலிவெரி பண்ணணுமா இல்லை நீங்கள் வந்து எடுத்துக்குவீங்களா டெலிவெரி பண்ணணுமா ஓகே அப்போது உங்கள் அட்ரஸ் இந்த இதுக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்கள் ஆ கீர் சைக்கிள் வந்து ஃபிஃப்டீன்லேருந்து ஸ்டார்ட்டிங் அதுக்கு மேலே நீங்கள் போடுற பட்ஜெட்டை பொறுத்து இருக்குது ட்யூப்லெஸ் சைக்கிள் அப்புறம் அதுலேயே நிறைய ஸ்பெசிஃபிக்கான இதெல்லாம் வருது நியூ எடிஷன் மாதிரி ஆ நீங்கள் என்ன வேணுமோ மாடல் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கங்க ஆ ஓகே ஆ ஓகே